அதாவது நம்மளோடய முன்னைய கலாச்சாரத்தில் வந்துங்க பெண்கள் மாதவிடாய் பற்றி நான் சொல்கிறது என்னென்னா அந்தக் காலத்தில் வந்துங்க நம்ம நேப்கின்லாம் யூஸ் பண்ண முடியலைங்க வெறும் காட்டன் துணி மூலமா தாங்க பண்ணுச்சி அவங்க கடைப்பிடிக்க வேண்டிய விதிமுறைகள் என்னென்னா அதாவது அந்த துணியை வந்து மறுபடியும் மறுபடியும் அலசி காயப்போட்டு மடித்து மறுபடி அந்த துணியைத்தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அது வந்து அப்படி யூஸ் பண்ணக் கூடாதுங்க அது மறுபடியும் அந்த கிருமிகள் வந்து என்ன தான் நம்ம அலசிப் போட்டாலும் அந்த கிருமிகள் வந்து அதில் இருக்குதுங்க அதனால் தான் இப்போதைய காலத்துக்கு பார்த்திங்கன்னா எல்லாம் நேப்கின்கிற என்ற பொருள் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்கங்க இது இப்போ பார்த்திங்கன்னா இதுவும் வந்து நம்ம ஒரு நாளைக்கு ரெண்டு நேப்கின் அதை நம்ம வந்து ஒரு கவரில் போட்டு வச்சிங்க அதை வந்து தீ வச்சு எரிச்சிரணுங்க அதனால் அது வந்து மற்றவங்களோட இதுக்கு வந்துங்க அதாவது சும்மா தூக்கி எரிஞ்சிகிட்டு வராங்க பார்த்திங்களா அவங்கள் வந்து ஸ்கின் போட்டுருவாங்க இதில் வந்து சில குழந்தைகளுக்கு அது தெரியாதுங்க போய் அதை பாட்டுலே நாய் இந்த மாதிரி வந்துங்க குழந்தைகளோ நாயோ ஏதோ ஒன்று பார்த்து ஐ இதென்னடா ஒருமாதிரியாக கலராக இருக்குது ரெட் கலராக இருக்கிறனால் நம்ம குழந்தைக எவரோ இல்லை நாய்களோ கொண்டு வந்து நம்ம நடுரோட்டில் போட்டுருவாங்க அது தான் நம்மளோடய சுகாதாரத்துக்கான வேண்டிய என்னென்னா நம்மளோடய துணியோ நேப்கினோ அப்பப்போ எரிச்சிட்டுருங்க இதில் வந்து என்ன தெரியுங்களா ஆரோக்கியமாக பார்த்திங்கன்னா அதாவது நம்ம வந்து அந்த பெண்களின் மாதவிடாய் இருக்கிற நேரத்தில் வந்து அவங்க சாப்பிட வேண்டிய விதிமுறைகள் பார்த்திங்கன்னா நல்ல வகையான காய்கள் சாப்பிடலாங்க ஆரோக்கியமாக இருக்கலாம் அந்த டையத்தில் அதை பற்றி விழிப்புணர்வு கேட்டீங்கன்னா மாதவிடாய் டையத்தில் எல்லாம் பெண்களுக்கும் கொஞ்சம் வயிற்று வலி இந்த மாதிரிகளெல்லாம் கொஞ்சம் தொந்தரவு பண்ணுங்க அதுக்குத் தகுந்த மாதிரி நம்ம உணவு எடுத்துக்கிட்டோம்னா எந்தப் பிரச்சனையும் இருக்காதுங்க